எனக்கு பிடித்தமான படம்னா இந்த காலத்து படத்தையும் பார்ப்பேன் இருந்தாலும் அப்போ உள்ள படம் வந்து இந்த கரகாட்டக்காரன் படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து செந்தில் கவுண்டமணி காமெடி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ராமராஜன் கனகாவோட நடிப்பு நல்லாயிருக்கும் அவங்கள் ரெண்டு பேரும் ஆடுகிற அந்த கரகாட்டமாக இருக்கட்டும் அவங்க தலையில் பிடிக்காம அந்த கரகம் இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும் படம் முழுக்க இதாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும் இதாக செண்டிமெண்ட்டாகவும் இருக்கும் படம் முடியும் போது அது இன்றைய வரைக்கும் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க கரகாட்டக்காரன் படம் நூறு நாள்லாம் ஓடுச்சி அப்படினு அந்த காலத்தில் இருந்து அந்த படத்துக்கு ஒரு பேர் உண்டு டிவி நிகழ்ச்சிகள்னு பார்த்தா எனக்கு வந்து விஜய் டிவியை ரொம்ப பிடிக்கும் அதில் வர நாடகமாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாம் நல்லாயிருக்கும் மத்தியானம் வர்ற சீரியல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ரெண்டு மணியில் இருந்து நாலு மணி வரைக்கும் உள்ள சீரியல் எல்லாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி சாய்ந்ரோம் ஆறில் இருந்து பத்து மணி போகும் வரைக்கும் உள்ள சீரியல் எல்லாம் நல்லாயிருக்கும் அது வந்து பாக்கிய லட்சுமினு ஒரு நாடகம் இருக்கு அதில் வந்து பெண்கள் வந்து எப்படி ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும் எப்படி ஒரு முன்னேறி வாழ்ந்து காட்டணும் அப்படினு அந்த நாடகம் நல்லாயிருக்கும் அது மாதிரி பாண்டியன் ஸ்டோர் வந்து ஒரு கூட்டு குடும்பம்னா அண்ணன் தம்பி எப்படி பாசமாக இருக்கணும் எப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படினு அது நல்லாயிருக்கும் அது மாதிரி தென்றல் வந்து என்னை தொடும் அந்த நாடகமும் ஒரு ஒரு கணவன் வந்து விட்டுட்டு போனால் அந்த பொண்ணு எவ்வளோ இது கஷ்டங்களை சமாளிக்கிறா எப்படி பொண்ணு வளக்கிறானு அந்த நாடகமும் நல்லாயிருக்கும் அடுத்து சனி ஞாயிறுன்னு பார்த்திங்கனா குக் வித் கோமாளி சூப்பராக இருக்கும் அதில் வந்து நகைச்சுவையாகவும் இருக்கும் அந்த அவங்கள் செய்கிற உணவுகள்லாம் வந்து நல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி சூப்பர் சிங்கர் வந்து பாட்டு பாடுறது சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் பெரிய பிள்ளைங்களாக இருக்கட்டும் அதுங்க நல்லா டேலேண்ட்டாக அதுங்க பாட்டு பாடுவது வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம கத்துக்கலையே இந்த மாதிரி நம்ம வாழக்கையில் இதெல்லாம் நம்ம கத்துக்காமல் போய்ட்டோமேனு நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கும்